ஆ மேடம் சொல்லுங்கள் மேடம் ஆ சொல்லுங்கள் மேடம் மேடம் கேக்குதுங்களா ஹலோ சொல்லுங்கள் மேடம் சரிங்க மேடம் சரிங்க மேடம் பண்ணிட்றங்க மேடம் ஏ எத்தனை பேர் வரிங்க மேம் பத்து பேர் வரிங்களா அங்கே கடைக்கு போய் எல்லாம் வாங்கிட்டு வந்து சமைக்கிறதுக்கு எப்படியும் ஒரு ஹாஃப் அன் ஹவர்க்கு மேலே ஆயிடும் என்ன டைம்க்கு வருவிங்கன்னு சொன்னா அதுக்கேற்ற மாதிரி பண்ணி வச்சிருவங்க மேடம் எய்ட் ஓ க்ளாக் வந்துருவிங்களா ஓகேங்க மேடம் ஐட்டம்ஸ் கொஞ்சம் நிறையா வெரைட்டி வெரைட்டியாக வேணுங்களா இல்லை சரிங்க மேடம் வேறு எதாவது வேணுங்ளாங்க மேடம் ஓகேங்க மேடம் மேடம் ஐஸ்கிரீம் சொல்லிற்டுங்களா ஃபைனலாக ஃபினிஷிங்க்கு சரிங்க மேடம் ஓகேங்க மேம் ஓகேங்க மேம் நீங்கள் அங்கேருந்து கிளம்புறதுக்கு ஒரு டென் மினிட்ஸ் முன்னாடியே எனக்கு ஒரு கால் பண்ணுங்கள் மேடம் நான் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சிட்றங்க மேம் நீட்டாக ஆ ஓகேங்க